பைக்கர்கள் ஆரம்ப காலத்தில் செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகள் என்னென்ன பைக்கர்கள் அவர்களது ஆரம்ப காலத்தில் நன்றாக கற்றுக்கொள்ளாமலே வேகமாக செல்வதுதான் முதல் முதல் தவறு அவர்கள் தானாக நினைத்து கொள்வார்கள் நாம் கற்றுக்கொண்டோம் நாம் பார்த்துக்கொள்ளலாம் நாம் ஒட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்து நினைப்பது தான் முதல் தவறு அதை நினைத்துக்கொண்டு அவர்கள் வேகமாக சென்று ஏதேனும் ஓர் இடத்தில் இடித்து கொள்வார்கள் ஆக அல்லது மற்றவர்களை இடித்து விடுவார்கள் இப்படி செய்து பல பேருக்கு காயங்கள் உண்டாகும் பல பேரின் உயிர்களே சென்றுவிடும் பைக்கர்கள் செய்யும் இரண்டாவது தவறு அவர்களின் லைசென்ஸ் இல்லாமல் ஓட்டுவது லைசென்ஸ் என்பது ஒரு சிறிய அட்டை மட்டுமல்ல நாம் ஓட்டலாம் என்று ஓர் அனுமதி கிடைக்கும் கடிதமாக கருதவேண்டும் அக்கடிதமாக நம் கருதாமல் நாம் ஓட்டலாம் போலீசாரிடம் நாம் மாட்டமாட்டோம் என்று நினைத்துக்கொண்டு நாம் ஓட்டிக்கிறோம் மற்றும் தவறுகளை செய்து மாட்டிக்கொள்கிறோம் பைக்கர்கள் அவர்களது பயிற்சி முடியாமல் வே அதிவேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் மற்றும் என்றென்றும் ஹெல்மெட் உபயோகிக்க வேண்டும் இ இதை இரண்டையும் செய்தால் மற்றும் போதும் பைக்கர்கள்